எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த விலங்கினங்கள் இருக்குது இல்லையா ஆடு மாடு கோழி இது எல்லாமே நான் சகோதரன் சகோதரி இது மாதிரி வச்சுட்ருப்பேன் அதாவது அது காவலாளியாக இருந்தாலும் கூட பிறந்தவங்க மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய கொழந்தைய யாராவது டச் பண்ணாங்கன்னால் அது உடனே போய் அவங்கள தாக்க ஆரம்பிக்கும் ஏன்னால் என் கொழந்தைக்கு அது பாதுகாவலனாக இருக்குது அதே மாதிரி வந்தவுடனே வாசலில் நின்று நம்ம கொழந்த மாதிரி நம்ம மேலே ஏறி தாவி கத்த ஆரம்பிச்சுரும் அதுக்கு வாய் இல்லைனாலும் கத்த ஆரம்பிச்சுரும் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாயினால் அம்முன்னு வச்சுருப்பேன் மாடுன்னால் பப்லு இப்படி ஏதாவது ஒரு பேரை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பேன் ஆனால் என்னோடய கொழந்தைய கண்டால் அந்த விலங்கினம் எல்லாமே போய் சகோதரன் மாதிரி விளையாட ஆரம்பிச்சுரும் அவனை யார் தொட்டாலும் அவங்கள எதையாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சுரும் மிரட்டி அப்போது நம்ம வீட்டுக்கு பாதுகாவலனாகவும் இருக்குது அது விலங்காக இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு நபராக இருக்குது